கல்விக் கடன் வந்து நானே அதை வாங்கிருக்கேன் அதில் என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நல்ல ஒரு உதவின்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பீரியடில் இருக்கிற ஒரு இப்போ காலேஜ் படிக்கப் போகிறவங்களுக்கும் நல்லா ஒரு பெனிஃபிட் அது அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ரொம்ப ஏ ஏ ஏழையாக கஸ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப வந்து உதவி பண்ணுது அது இல்லாமல் அதை நாங்கள் படித்து நாங்கள் அந்த டிகிரியை கா நான் படித்து முடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அதை நாங்கள் நாங்கள் அதை அடைச்சிருவோம் இது எங்களுக்கு படிக்க உதவி நல்லாயிருக்கு நல்லா பண்ணுது அது ஆனால் இது மேலும் மேலும் இன்னும் வந்து இது இருந்துட்டு தான் இருக்கணும் அதை யாரும் வந்து நிறுத்தக்கூடாது